சுற்றுலாப் பயணிகள் அவங்க இந்த பொதுமக்கள் இவங்கள்லாம் வந்துட்டு ஒரு அடிக்கடி போகிற சந்தைகள் வந்துட்டு நார்மலாகவே மார்க்கெட்டுங்கிறது சண்டே சண்டே வீக்கெண்ட் ஒன் டைம் வந்துட்டு இந்த சந்தைங்கிறது இருக்கும் ஆனால் சந்தைங்கிறது என்னென்னா நம்ம எல்லா பொருளுமே வந்துட்டு அந்த சந்தையில் வந்துட்டு இருக்கும் காய்கறியிலேருந்து மீன் இறைச்சிலேருந்து தானியங்கள்லேருந்து நிறையா நிறையா ஸ்நாக்ஸ்லேருந்து நிறையவே வந்துட்டு அந்த சந்தையில் இருக்கும் ஸோ அந்த சந்தையில் வந்துட்டு சுற்றுலாப் பயணிகள் இல்லை பொதுமக்கள் வந்துட்டு அவங்களோடய அவங்களை வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அந்தமாதிரியான ஒரு சந்தை வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு எங்கள் ஊர் சைடு எங்கள் ஊர் சைடு பக்கத்தில் வந்துட்டு எங்கள் ஊர்லேயும் வந்துட்டு சண்டே சண்டே வந்துட்டு அந்த மார்க்கெட் வந்து போடுவாங்க அதில் வந்து நிறையா பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அதில் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு நார்மல் டைமில் போய்ட்டு ஒரு ஒரு கடையில் போயிட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம ஒரு பொருள வாங்குகிறதுக்கும் அந்த மார்க்கெட்டில் போயிட்டு வாங்குகிறதுக்கும் நிறையா டிஃபரென்ஸ் இருக்குது நார்மலாக போய் ஒரு கடையில் வாங்குறப்ப ரேட் வந்துட்டு நமக்கு அதிகமாக தெரியும் ஆனால் இந்த சந்தை இந்த மார்க்கெட்டுங்கிற வர வரும்போது மார்க்கெட்டில் வந்துட்டு ரேட் கம்மியாக விற்பாங்க ஏன்னா அங்கே நிறையா பேர் வர்றப்போ நிறைய பேர் வந்துட்டு சேல்ஸ் ஆகும் பொருள் ஸோ வந்துட்டு கம்மியாக இருந்தால் மட்டுந்தான் நிறையா பேர் வாங்குவாங்க அதனால் வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு வந்துட்டு விற்பாங்க